எங்கள் கிராமத்தில் சிறு தொழில்கள் நிறைய இருக்கிறது அதாவது தொ தொலைபேசி மூலம் ஒ ஓலா கம்பெனி இருக்கிறது சிறு தொழில்கள் டான்சி இது மாதிரி இருக்கிறது அதில் ப நிறைய பயனுள்ள தொழிற்சாலைகள் சிறு சிறு தொழிற்சாலைகள் இருக்கிறது அதில் கார்மெண்ட்ஸு குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு தேவையான அனைத்து துணி மணிகள் தைப்பதற்கு பெண்கள் பய பயனடைகின்றன மற்றும் இயந்திரங்கள் இயந்திர இயந்திரங்கள் இருக்கிறது அதை ம தொழிற்கூடங்கள் இருக்கிறது ஆட்டோ மொபைல்ஸு தொழிற்சாலைகள் உள்ளது எங்கள் கிராமத்தில் மற்றும் பெண்களுக்கு தேவையான பெண்களும் சரி ஆண்களுக்கும் சரி சிறு தொழில் செஞ்சு பிழைப்பதற்கு நிறைய தொழிற்சாலைகள் எங்கள் ஊரில் உள்ளது மற்றும் நாங்கள் எங்கள் நிலத்தில் மாடு மே மாடுகள் இருக்கின்றன மாடுகள் மூணும் பால் கறப்பதும் அதை விற்று தொழில் செய்து செய்து வருகிறோம் மற்றும் பெண்கள் நூறு நாள் வேலை வாய்ப்புகளில் சென்று அங்கும் அவர்கள் வேலை செய்கின்றனர் அதன் மூலம் அவர்கள் தங்களுடைய கடன்களை தீர்த்து கொள்ள அவர்களுக்கு ஒரு எளிய முறையாக நூறு நாள் வே வேலை உள்ளது பெண்கள் தாங்களே தங்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு சிறு சிறு செயற்கூடங்கள் இது மாவா இயந்திரங்கள் மற்றும் மிக்சர் கடைகள் அது மாதிரி வைத்து அவர்களுக்கு தேவையானதை வருமானத்தை ஈற்று கொண்டு கடன்களை தீர்த்து கொள்கின்றனர்